நீங்கள் தமிழ் எப்படி நாங்கள் தமிழ் கற்றுக்கினோன்னா நாங்கள் பிறந்ததே வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம் ஸோ த தமிழ் வந்து தமிழ்மொழியின் பற்று வந்து அதிகமாக எங்களுக்கு இருக்கிறதுனால தமிழ் வந்து சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேந்தே அம்மா அக்கா எல்லாம் தமிழ் பேசுகிறதுனால அந்த மொழி வந்து எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு அனுபவம் இருந்தது பள்ளிக்கு போகும் போதும் சரி இந்த தமிழ் மொழியில் வாத்தியார் வந்து பாடம் நடத்தும் போதும் சரி தமிழில் இருக்கிற அந்த அனுபவம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அவர் நடத்தும் போது அதில் இருக்கிற அந்த வரிகள் தமிழோடய அந்த பாடல் வரிகள் அந்த இருக்கிற ஒவ்வொரு அர்த்தங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அழகாவும் இருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் அதே போல் திருக்குறளில் பார்த்தீங்கனாக்கா அதி அதிகாரங்களில் வந்து ஒரு ஏழு வார்த்தைகள் இருக்கும் அந்த ஏழு வார்த்தைங்களில் பார்த்தீங்கனாக்கா அதிகப்படியான அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து அந்த திருக்குள்ளாற திருக்குறளை அவ்வளோ அழகாக எழுதிருப்பாரு இந்த திருக்குறள் பாத்தீங்கனாக்கா அதர் லேங்குவேஜில் வந்து பார்த்தீங்கனாக்கா வேறு லேங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த திருக்குறளை வந்து வேறு மா மாணவர்களுக்கு வந்து அந்த திருக்குறளை வந்து கற்பிக்கிறாங்க இதனால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துருக்கும் இந்த திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளை வந்து வேறு கண்ட்ரியில் வந்து மொழிப்பெயற்சி இது பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழருக்கு அப்படி ஒரு பெருமையை நமக்கு வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழர் வந்து பார்த்தீங்கனாக்கா மொழியினுடைய அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கும் போது இப்போது வேறு கண்ட்ரிஸ்லேந்து நம்ம இந்தியாக்கு வராங்க இந்தியாக்கு வரவங்க கூட இந்த தமிழை பார்த்து கற்றுக்கணுன்னு ஆர்வத்தோடய வராங்க அது இல்லாமல் இந்த தமிழ் பேசும் போது அவ்வளோ ஒரு அழகாக அருமையாகவும் இருக்குது அந்த வார்த்தைங்கள் வந்து அந்த வழல லழள அந்த அந்த மொழி பேசும் போது வந்து நம்மளுக்கு இனிமையாக அந்த லேங்குவேஜ் வந்து ஒரு இனிமையை வந்து நமக்கு கொடுக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதர் கண்ட்ரிலேந்து வரவங்க கூட அந்த தமிழை வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடய வந்து வராங்க அதுவே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பெருமையை கொடுக்குது